எங்கள் என் வீட்லையே ஒரு தவா வந்து ஒரு இரண்டு கோழி வந்து திருடிகிட்டு போய்விட்டாங்க அப்புறோம் என்ன காரணன்னு பார்த்தா அவங்க கண்டுபிடிச்சா அவங்க வந்து குடிக்கு அடிமையானவங்க அதை வச்சி அவங்ககிட்ட பணம் இல்லை அதனால் குடிக்கறதுக்காக அந்த கோழியை வச்சு விற்றுட்டு குடிச்சிருக்காங்க இதுக்கு காரணம் வந்து என்னென்னா அவங்களோட அந்த போதைக்கு அடிமையான பழக்கம்னு சொல்லலாம் அதுக்கப்றோம் அவங்க அதனை அதுக்கு அடிமையானதுனால அவங்களுக்கு வேலை எதுவும் போ முடியல வேலைக்கு போயிருந்தால் அவங்க அந்த மாதிரி திருடி இருக்க மாட்டாங்க அதே போல் இன்னொரு சம்பவம் என்ன நடந்துச்சுனா நிறைய பசங்க வந்து வேலைக்கு போ போகறாங்க ஸ்கூலுக்கு போகாம எங்கள் ஏரியாவில் ஒரு நாலஞ்சு பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகாம வேலைக்கு போய்ட்டுருக்காங்க அவங்க வேலைக்கு போகறதுனால அந்த சின்ன வயசுல இந்த மாதிரி ஒரு போதைக்கு அடிமையான நபருடன் போனதுனால அவங்களும் அதே போதைக்கு அடிமையாயிட்டாங்க அது தப்பு நம்ம குடிக்கறது தப்புன்னும் அவங்களுக்கு தெரியல இதனால் என்ன ப்ராப்ளன்னா அவங்க கஞ்சா அந்த மாதிரி அந்த மாதிரி பொருள்கள் கூட சில இளைஞர்கள் அடிமையாயிடுறாங்க ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணாங்க அதில் ஒரு பையன் இறந்தே போய்விட்டான் அவங்க வீட்டில பார்த்தோனா அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து படிப்பு ஓடைய முக்கியத்துவம் தெரியல அவங்க வேலைக்கு போகறோன்னா அனுப்பி விட்டுவிட்டாங்க இப்போ ஸ்கூலுக்கு அமிச்சிருந்தா அதோட தெளிவு இருந்துருக்கும் நம்ம சு வறுமையின் காரணமாக பிள்ளைங்களை வந்து வேலைக்கு அனுப்பிவிட்டாங்க அப்படியாச்சும் நம்ம கடன்லாம் தீருன்னு சொல்லிட்டு அதனால் வேலையில்லாத் திண்டாட்டம் கண்டிப்பாக பல குற்றங்கள் நடக்க உறுதுணையாக தான் இருக்கு